உண்மைதாங்க கல்வி அறிவு இல்லாததுனால நகர்ப்புறத்தோட ஒப்பிடும்போது கிராம மக்களுக்கு வந்து அங்கே சரியான அங்கீகாரம் கிடைக்கலேங்கறது உண்மைதான் அது ஏன்னா அங்கே வந்து ஆரம்பக்கல்வி கிடைக்கிது கிராமப்புற கிராமத்தில் கிடைக்கிது அதுவும் அரசு சார்ந்த ஆரம்பக்கல்வியாக இருக்குது அதற்கடுத்து அவங்க உயர்கல்வி படிக்கணுமுன்னா குறஞ்ச பட்சம் ஒரு அஞ்சு கிலோ மீட்டரு நாலு கிலோ மீட்டரு இந்தமாதிரி போ வேண்டிய சூழ்நிலையா இருக்கு ஒன்று நடந்து போகணும் இல்லைன்னா சைக்கிளில் போகணும் இந்தமாதிரி ஒரு சூழ்நிலைதான் இருக்குது ஏன்னா மக்களும் வந்து வறுமைக்கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்கள் நிறையா இருக்கிறாங்க விவசாயம் சார்ந்த மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பண வசதி கிடையாது பண வசதி இருந்தாலாவது பேருந்து இந்தமாதிரி ஒரு அவங்க பண்ணி பண்ணிக்கர்லாம் ஸ்கூல் படிப்புங்க பள்ளிப்படிப்புங்கிறது வந்து எட்டாவது வகுப்பு வரையோ அல்லது ப்ளஸ் டூ வரையோதான் கிராமமும் கிராமத்தை பக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்துலையோ கிடைக்கிது கல்லூரி படிப்புங்கிறது வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நகரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு நல்ல நகரத்துக்கு போனோம்னாதான் தரமான கல்வி நமக்கு கிடைக்கிது அந்தமாதிரி க ஒரு சூழ்நிலைதான் இருக்குது ஸோ பல ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை உள்ளடக்கிய கல்லூரி வசதிகள் எல்லாமே வந்து அரசு செய்ய வேண்டிய கட்டாயத்தில்தான் இருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா தரமான கல்வி அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல நகரத்தில் தரமான கல்வி இருக்குது நகரமே வேகமான முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு போகறதுனாலதான் மக்களும் நகரத்துல போய் தங்கிரலாம் அங்கேயே இருந்துரலாம் அப்படிங்குற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால நகர்புறத்தை சாய்ந் சார்ந்து நல்ல கல்வி இப்போ கடைக்கூடிய சூழ்நிலை இருக்குது கிராமத்தில் நல்ல கல்வி கிடைக்கால கிடைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் கிராமத்தில் இருக்க அரசு பள்ளிக்கு யாரா ஒரு வாத்தியாரை ட்ரான்ஸ்வர் பண்ணால் அவர் அங்கே போய் வேலை செய்யறதுக்கு ரெடியாகவே இல்லை அவர் உடனே போய் எங்கேயோ போய் டவுனுக்கு திருப்பி மாடல் வாங்கிட்டு அங்கேதான் போய் வேலை செய்றார் ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆரம்ப கல்விக்கு பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு இல்லை மூணு பத்து இப்படி எண்ணிக்கையிலதான் மாணவர்கள் படிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலைதான் இருக்குது